எனக்கு பொதுவா பிடிச்ச மீன்னா வஞ்சரம் மீன் ஏன்னால் அது வந்து முள்ளு இருக்காது ஒரே முள்ளு தான் இருக்குது அந்த அது இல்லாத வறு வறுவலுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அது ரேட்டு மட்டும் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது மற்றபடி எல்லோருக்கு பிடிக்கும் அதே மாதிரி அடுத்தது பார்த்தா கவல மீன் கவல மீன் எதுக்குன்னா குழம்பு வைக்க சூப்பராக இருக்கும் ஓகேவா அது இந்த டேஸ்ட்டு மற்ற எந்த மீனாலேயும் வராது அதுக்கப்புறம் பார்த்தா பாறை மீன் பாறை மீன்னு பார்த்தா ஒரே முள்ளு தான் இருக்கும் ரேட்டு கொஞ்ச இப்போ இருக் எந்த பிரச்சின இல்லை எல்லோருமே வாங்கிற மாதிரி இருக்கும் அப்புறோன்னா அதில் விட்டமின் டி அதிகமாக இருக்குது அதனால் குழந்தைங்க பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிடலாம் மீன் அதை விட்டால் இன்னொரு கெலங்கா மீன் கெலங்கா மீன் வந்து எதுக்கு பிடிக்குன்னா அது என்ன சொல்லுது ஃபுல்லா சதையாக இருக்கும் நல்லா சாப்பிடறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அது குழம்புக்கும் நல்லா இருக்கும் வறுவலுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் ஒரு வாட்டி பண்ணாங்க சூப்பராக இருந்துச்சு எல்லா வாட்டியும் அண்ட் தென் வேறுனா பாறை மீன் முடிஞ்சால் அடுத்தது வந்து வௌவால் வௌவால் மீன் பார்க்க தான் கொஞ்சம் நல்லா இருக்காத மாதிரி இருக்கும் மற்றது ஷேப் சைஸில் கலரில் பார்த்தா ஷேப்பில் பட் யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும் அது ஃப்ரைக்கும் நல்லா இருக்கும் குழம்புக்கும் நல்லா இருக்கும் ஓகேவா அது வச்சாலும் கெடாது